பெண்கள் வந்து அன்றாடம் சந்திக்கிற சவாலுனு பார்த்துட்டம்னா அவங்க வீட்டு வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கிளம்பி ஒரு ஸ்கூலுக்காக ஆகட்டும் காலேஜ்க்காகட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துகாகட்டும் அவங்க போவது அப்படிங்குறது தான் வந்து அவங்க பெரிய சவாலாக நினக்கிறாங்க அதோடு பெண்களுக்கு வந்துட்டு இங்கே பாதுகாப்பு இருக்கா அப்படினு கேட்டால் பாதுகாப்பு இருக்குதுனு சொல்ல முடியாது இல்லைனு சொல்ல முடியாது இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்குனு நிறையா வந்துட்டு போலீஸ் ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் அவங்க அவர்களோட முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க இருந்தாலுமே வந்து ஃபுல் ஃபில்லான ஒரு சேஃப்புங்கிறது கிடயாது அதோடு பார்த்துட்டம்னா பெண்கள் கல்வியில் ஆகட்டும் வேலையில் ஆகட்டும் எல்லாத்திலயுமே சம பங்கு வகிக்கிறாங்க அவர்களும் வந்துட்டு அவர்களோட தகுதியை வளர்த்திக்கிறக்காக படிப்பு வேலைன்னு அவங்க ஒரு உயரத்தை தொட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதில் வந்து சமூகத்தோட இதில் பார்க்கும் போது பெண்களோட பங்குங்கிறது மாறியிருக்குது தான்